ஒருத்தருக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது மன நிறைவு பெறுகிறது நாம் தொழில் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலில் அடுத்தவங்களுக்கு செய்யும் போது அவங்களுக்கு உதவும் போது மன நிறைவு பெறுகிறது அப்படி பட்ட ஒரு குறிப்புனா என்னோடய நான் ஒரு கோழிப்பண்ணை ஆரம்பிச்சதுனால அடுத்தவங்களுக்கும் நான் ஒரு கோழிப்பண்ணை போடுறதில் நான் உதவி செஞ்சுருக்குறேன்